ஹலோ ஹலோ ஹலோ நீங்கள் பட்டர்ஃப்ளை ப்யூட்டி பார்லருங்களா சீனியர் மேக்அப் ஆர்ட்டிஸ்ட் தானே பேசுவது நீங்கள் திருப்பூர் தானே மேம் நான் கோயமுத்தூர்லேருந்து பேசுகிறேன் மேம் மேம் நான் ஒரு மாடல் மேம் எனக்கு ஒரு ஆட் ஷூட் இருக்குது அதுக்கு மேக்அப் பண்ணுறதுக்கு தான் மேம் உங்களை கான்டெக்ட் பண்ணிணேன் ஒரு ப்ரைடல் பேஸுடு ஆட் ஷூட் மேம் மேம் அது நீங்கள் வந்து உங்களுக்கு அப்பாயின்மென்ட் இருக்கும் மேம் நீங்கள் பார்த்துட்டு சொன்னிங்கன்னால் நான் அந்த டைமில் வந்துட்டு ஆட் ஷூட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் அந்த டைம் எனக்கு கன்வீனியன்ட் தான் மேம் ஓகே மேம் நோ மேம் நோ மேம் அந்த டைம் கன்வீனியன்ட் தான் மேம் மேம் அவங்க ஃபுல்லாக வந்து ப்ரைடல் பேஸுடு சொல்லியிருக்காங்க மேம் ப்ரைடல் பேஸுடு ஆட் ஷூட் மாதிரி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க மேம் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு என்ன மேக்அப் ப்ரிஃபர் பண்ணிணாலும் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் உங்கள் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்திங்கனா நான் பார்லருக்கும் விசிட் பண்ணுறேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே ஓகே மேம் மேம் ட்ரையல் மேக்அப் எதாவது பண்ணணுங்களா மேம் இது ஃபஸ்ட்டு ஆட் ஷூட் மேம் அதனால கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க அதனால அதுக்கேற்ற மாதிரி வந்து கொஞ்சம் பார்க்கறக்கு லுக்காக வந்து பண்ணிக்கொடுத்திங்கனா ரொம்ப நல்லாயிருக்கும் மேம் எஸ் மேம் எஸ் மேம் ஓகே மேம் தெரிஞ்சவங்க தான் உங்களோட இது வந்து பெஸ்ட்டு பார்லர்னு சொல்லிவிட்டு நம்பர் கொடுத்தாங்க ஆமாங்க அதனால தான் நான் கூப்பிட்டேன் நம்பர் இது வந்து அவங்க தான் ஷேர் பண்ணிணாங்க உங்க கார்டு கொடுத்தாங்க ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் லைட்டிங் டீட்டெயில்ஸ்லாம் இன்னும் அவங்க எனக்கு ஷேர் பண்ணல என்ன மாதிரி லைட்டு என்ன மாதிரி கலர் அப்படின்றத வந்துட்டு நான் கேட்டுவிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் மேம் ஆ எஸ் மேம் இதுதான் மேம் வாட்ஸ்அப் நம்பர் பேமண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி சொன்னீங்கன்னால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் தேங்க்ஸ் மேம் எஸ் மேம் ப்ரைடல் மேக்அப்னால் அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் பேமண்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் என்னோட நம்பர் இதே நம்பர் தான் இதுக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேம் நான் வந்து பேசறதுக்கு கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆ ஓகே மேம் மேம் இது உங்கள் பர்ஸ்னல் நம்பரா இல்லை பார்லர் நம்பரா மேம் ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்கனால் நான் கால் பண்ணுறேன் மேம் ஆ ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஆ ஓகே மேம் ஆ ஓகே மேம்